ஆமாம் மேம் சொல்லுங்கள் நீங்கள் டிஷ்ஷு சொல்லுங்கள் மேம் நாங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி இப்போ அவைளபிள் இல்லை மேம் ஆனால் நீங்கள் ஆடர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே ரெடி பண்ணி தந்துருவோம் மேம் ஆ ஆ ஓகே மேம் நாங்கள் பார்த்து பண்ணித் தரோம் மேம் ஒரு டென் பர்சன்டேஜ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் மேம் மேம் இப்போ சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி மட்டுமே வந்து எங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்துடுச்சு மேம் அதில் டென் பர்சன்டேஜ் போக உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மேம் ஓகே மேம் மேம் இன்றைக்கு நம்ப ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆஃபர் பண்ணுறோம் மேம் நீங்கள் எதாவது ஆடர் பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுறீங்களா நான் வேணா மெனு சொல்லவா மேம் மேம் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து லெமன் இருக்கு மேம் லெமன் மின்ட் இருக்கு மேம் பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு ஆப்பிள் இருக்கு மேம் ஓகே மேம் இல்லை மேம் இல்லை மேம் நாங்கள் வந்து ஆப்பிள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் தான் மேம் போட்டுருக்கோம் ஆமாம் மேம் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நைன் ஹண்ட்ரட் அமௌண்ட் பில்லு இருந்துச்சு மேம் இப்போ நான் வந்து நைன் ஃபிஃப்டி ஆயிருக்கு மேம் ஓகே மேம் மேம் உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணிருவோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் நம்ம கடையில் வந்து ரெண்டுமே அவைளபிள் இருக்கு மேம் நீங்கள் ஜிபே பண்ணுறதுன்னாலும் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தாலும் கொடுக்கலாம் மேம் மேம் இதே நம்பர் தான் மேம் ஜிபே நம்பர் நீங்கள் இந்த நம்பருக்கே பண்ணிரலாம் மேம் தேங்க் யூ மேம்